எனக்கு தனியாக செல்வதை விட அனைவருடன் இணைந்து செல்வதுதான் எனக்கு பிடிக்கும் அதில் அனைவரும் அவரவர் முதல்ல போன பயணத்தை பற்றி இந்தந்த மாட்டுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லிட்டு அதேமாட்டுக்கு ஒவ்வொரு தடவை நம்ம பைக் ரைடு சேர்ந்து போகும்போதும் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம ஒரு ஆளு போனோம்னால் அதில் என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தவங்களோட போனோம்னால் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அந்த வகையில் தான் வந்து நம்ம பைக்குக்கு தேவையான டூல்ஸு எல்லாமே நம்ம அதில் போனால்தான் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனால் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம தனியாக போனோம்னால் அது நம்ம எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்றதே தெரியாது நம்ம ஒன்றா போனோம்னால் நம்மள்ட இல்லாவிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகிட்ட இருந்துச்சின்னால் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பைக்கை இது பண்ணி போயிடலாம் நம்ம தனியாக போனோம்னால் அப்படி பண்ண முடியாது நம்ம வந்து தனியாக தான் நம்ம எல்லாமே சரி பண்ணணும் அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறது தான் வந்து நல்லது அதுக்கான செலவு வந்து குறைவாக நம்ம கணக்கு எடுத்தாலும் அதை வந்து அதிகமாக தான் வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னால் நம்ம வந்து பைக் ஒரு ரிப்பேர் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம தனியாக போனோம்னால் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றது யாருமே இருக்க மாட்டாங்க அதே டைமில் வந்து பைக்கு பஞ்சரானால் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸை நம்ம கையில் கம்பல்சரி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படி நம்ம கொண்டுட்டு போகல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு வராதபட்சத்தில் வந்து நம்ம அங்கேயே நிற்க வேண்டியதுதான் நம்மளுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால வந்து நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறது தான் பைக் ரைடில் வந்து நல்ல ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும்